இப்போ இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜியில பணத்தை சேமிக்கிறத்துக்கு என்ன வேணா பண்லாம் அவங்க மீச்சுவல் ஃபண்டு அந்த ஷேர் மார்கெட்டு இப்படி என்னென்னமோ யூஸ் பண்ணுறாங்க பட் என்ன மாதிரி ஆளுங்க சாதாரணமாக பயன்படுத்துறது பேக்ங்க்கு தான் வங்கியில போட்டு சேமிக்கிறது மட்டும்தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரிய நம்பிக்கை அந்த பணம் எங்கேயும் நம்மளை விட்டு போயிவிடாது அவங்க அப்படியே வட்டி போட்டாலும் வட்டி போட்டு கம்மியான வட்டி இருந்தாலும் சரி தான் நமக்கு வண்டி போட்டு அந்த பணத்தை கொடுக்க தான் போகறாங்க அதனால பேங்க்கில சேமிக்கிறது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு இயல்பான வழி இது இல்லாம கோல்டு கோல்டு சேமிக்கலாம் கோல்டு வந்து வாங்குறது தங்க நகை வாங்குறது அதுவும் நாங்கள் காயின்னால பெருசாக எதுவும் வாங்கி சேமிக்கிறது இல்லை காயின்னால பெருசாக வாங்கி சேமிக்கிறது இல்லை இருந்தாலும் தங்க நகை வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு அது பயன்படும் அதோட வில எப்போதுமே குறையாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஒரு வேலை அதிகமாக பணம் இருந்து அந்த பணத்தை நம்ம சேமிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின் கேட்டா லாண்ட் இடம் வாங்கி போடலாம் பட் இடம் வாங்கி போடுற அளவுக்குலாம் பெரிய அளவுக்குலாம் நாங்கள் பணக்காரங்க கிடையாது அதனால எப்போதுமே நான் வந்து கோல்டு யூஸ் பண்ணுறது மட்டும்தான் சொல்லுவன் கோல்டு இல்லை பேங்க்கில சேமிக்கலாம்